எங்கள் ஊர் வந்து மானாவாரி பூமிதாங்க ரொம்ப கஷ்டம் வானம் மழை பெஞ்சாதான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ண முடியும் இல்லாட்டி விவசாயம் பண்ண முடியாது வந்து மழை பெய்யும் பெஞ்சிதுனாக்கா ஒ முதல்ல வந்து சட்டி விட்டு வெட்டுவோம் சட்டி விட்டு வெட்டி திருப்பியும் மறுபடியும் வந்து உரம் போ இது முள்ளுமெலார்லாம் வெட்டுவோம் நுணாக்கட்டலாம் வெட்டுவோம் முள்ளுமேலா இருக்கிறத வெட்டிட்டு மறுபடியும் ஒரு ஒழவு ஓட்டுவோங்க ஒழவு ஓட்டிட்டு மறுபடியும் வந்து யூரியா போடுவோம் யூரியா உரம்லாம் அடி உரம் போட்டு அப்போது ஒரு இந்த மேடு பள்ளம்லாம் நல்லா நிரவி விட்டு ஒழவு ஓட்டுவோம் ஒழவு ஓட்டி பண்ணுவோம் அப்புறம் திருப்பி மழை பெய்யும் மழை பெஞ்சிதுன்னாக்கா மழை பெஞ்சிதுன்னாக்கா திருப்பி நாங்கள் வந்து ஒ இது போடுவோங்க சோளம் போடுவோம் சோளம் பருத்தி ரெண்டு விவசாயம் தாங்க எங்களுக்கு வேறு கிடையாது மானாவாரி பூமிதான் இந்த ரெண்டு விவசாயத்தை வச்சு தான் நாங்கள் பொழைக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குறோம் போய் அப்பறம் சோளம் போடணும் சோளம் ஒரு பை வந்து ஆயிரத்தி ஐந்நூறுரூவா ஆயிரத்தி எழுநூறுவா இதுமாதிரி சொல்கிறாங்க அந்த சோளத்தை வாங்கிட்டு அதுதான் எவ்வளோ இருக்குங்க மூணு கிலோ இருக்கும் இல்லாட்டி மூன்றரை கிலோ இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அந்த சோளம் அந்த சோளத்தை வாங்கிட்டு வந்து நாங்கள் அதை வண்டி விட்டு போடணும் இல்லைன்னா ஆள் விட்டு போடணுங்க அதை போட்டு வந்து எங்கள் காட்டில் விளையிற விவசாயத்துக்கு வந்து வெலை இல்லைங்க நூறு மு நூறு கிலோ மூட்டை வந்து ரெண்டாயர ருபாய்க்கி விற்கிறதே கஷ்டமா இருக்குது ரொம்ப அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த விவசாயம் பண்ணுறோம் ரொம்ப எங்களுக்கு கண்ணீரும் கம்பலையுமாகவே இருக்குது அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்றோம் நாங்கள் இப்போ வந்து அந்த சோளம் போட்டு திருப்பி போய் காட்டை பார்த்தோம்னாக்கா நல்லா மழை பெஞ்சி முளச்சிருந்துனா விவசாயம் வரும்ங்க கு கொடுக்கும் நல்லா முளையிலனா திருப்பி நாங்கள் போய் அந்த சோளத்தை வாங்கிட்டு போய் மறுபடியும் சோளம் வாங்கிட்டு போய் புது சோளம் போடணும் அங்கங்கேயும் போ போடணும் ஆள் விட்டு போட்டாக்க களை வெட்டணுங்க ஃபஸ்ட்டு மறுபடி களை வெட்டுனாக்க நல்லா களை வெட்டுற காடு கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் கொடுக்கும் களை வெட்டாத காடு வெறும் புல்லா தான் இருக்கும் செம்ம புல்லா இருக்குங்க சோளம்லாம் கீழேதான் இருக்கும் ஆனால் விவசா புல்லுதான் வந்து மேலே இருக்கும் ஆனால் களை வெட்டுற காடு கொஞ்சம் மகசூல் கொடுக்கும் கொஞ்சம் கனமாக மகசூல் கொடுக்குங்க களை இல்லாத காடு மகசூல் கொடுக்காது அவ்வளோ ஒரு கஷ்டம் புல்லு பிடுங்கணும் மொதல் களை வெட்டணும் மறுபடியும் ஒரு முறை பூச்சி மருந்து அடிக்கணும் மறுபடியும் அப்புறம் ஒரு களைக்கொல்லி அடிக்கணும் அப்புறம் இந்த ஹெலிகாப்ட்ரு விட்டு கிலிகாப்ட்ரு விட்டு ஒரு மருந்து அடிக்கிறாங்க இந்த மருந்துலாம் அடிக்கணுங்க மூணு நாலு மருந்து அடிக்கணும் இந்த சோளத்துக்கே அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ணும் அந்த ரெண்டாயர ருபாய பார்க்கணுன்னாக்கா நாங்கள் ஆயிரத்தி ஐந்நூறுரூவா போட்டு சோளம் வாங்கி போட்டாக்க மூணு கிலோ சோளத்துக்கு அந்த நூறு கிலோ சோளத்துக்கு வந்து ரெண்டாயர ருபா பார்க்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்ணும் அப்போ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் இந்த மானாவாரி பூமியில் எதுவுமே விளையாது இந்த மழை இப்போ இந்த மழைய நம்பிதான் நாங்கள் இருக்கிறோம் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்றோம் நாங்கள் சரிங்களா அப்படிதாங்க அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்றோம் காட்டுக்கு போய் திருப்பி அந்த க சோளம் உடைக்கணுனாக்கா கையில் உடச்சி போடுவோங்க நாங்கள் போய் எதோ முடிஞ்சளவு இந்த புல்லு கில்லு வெட்டுற கொல்லையை உடச்சி போட்லாங்க பில்லு உடைக்காத கொல்ல பில்லு பிடுங்காத கொல்லையில் போய் ஆனால் உடைக்க முடியாதுங்க வெறும் தம்பட்ட செத்தையும் புல்லும் இது வெ பயங்கரமாக புல்லு இருக்கும் ஆனால் சொன சொன சொனன்னு அரிக்கும் எங்களால் போய் உடைக்க முடியாது அது வண்டி விட்டு தான் நாங்கள் அறுக்கணும் வண்டி விட்டு விவசாயம் பண்ணி நாங்கள் அறுக்கணும் அதை வண்டி விட்டு அறுத்தாக்க அதை கொண்டு போய் முன்னெல்லாம் வந்து காட்டில் வந்து ஏற்றிட்டு போவாங்க எங்கள்கிட்ட வந்து சாக்கு கொடுப்பாங்க ஏற்றிக்கிட்டு போவாங்க காட்டில் வந்து எடை போடுவாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க நாங்கள் அறுத்து நாங்கள் அடித்து திருப்பி ட்ராக்ட்ரு வர சொல்லி ட்ராக்ட்ரில் கொட்டி நாங்கள் கொண்டு வைப்ரெஸில் கொண்டு வைக்கணுங்க அப்போதான் எங்களுக்கு காசு என்ன வைப்ரெஸில் நாங்கள் காசு போட்டு கொண்டு போகணும் திருப்பியும் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மூன்றரை கிலோ சோளத்தை வாங்கி நாங்கள் உ இந்த நோ இந்த ரெண்டாயர ருபாய பார்க்கணுன்னாக்கா நாங்கள் கொண்டு போகணும் இங்கேயிருந்து அங்கே அந்த வைப்ரெஸ்ஸுக்கு ட்ராக்ட்ரில் அதுக்கு ட்ராக்ட்ருக்கு நானூறுரூவா ஐந்நூறுரூவா ரெண்டு மூட்டை இருந்தாலும் நானூறுரூவா கொடுக்கணும் நா பத்து மூட்டை இருந்தாலும் இந்த நானூறுரூவா கொடுக்கணும் அதுக்கு கொண்டு போய் அங்கே போய் எடை போட்டு திருப்பியும் நாங்கள் வந்து அந்த காசை பார்க்கணுங்க அவ்வளோ ஒரு கஷ்டம் எங்களுக்கு ஐயோ அந்த காட்டில் வந்து மானாவாரி பூமியில் வந்து இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குங்க வானம் மழை பெய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த பருத்தி போட்டாலும் அப்படிதாங்க பருத்தி போட்டோம்னாக்க ஃபஸ்ட்டு ஒரு களை வெட்டணும் ரெண்டாவது ஒரு களை வெட்டணுங்க மறுபடியும் கை களை பிடுங்கணும் மறுபடியும் மூணாவது ஒரு களை வெட்டணுங்க இத்தனை களை வெட்டணும் ஆனால் பருத்தி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒன்று அவ்வளோ ஒரு கூலி ஏ முந்நூறுரூவா கொடுக்கணும் முந்நூற்றைம்பது ரூவா கொடுக்கணும் நானூறுரூவா வாங்குறாங்க எட்டு மணிக்கு போவாங்க ரெண்டு மணிக்கு வந்துடுவாங்க அவங்க அந்த நாங்கள் அந்த அந்த வ பத்துருபாய்க்கி இந்த பருத்தியை பார்க்கறக்கு நாங்கள் இருபது ரூவா செலவு பண்ணும் அந்த சோளத்துக்கும் அப்படிதாங்க அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நாங்கள் அங்கே வந்து இந்த மானாவாரி பூமியை நாங்கள் சொ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க